இந்த கடலூர் மாவட்டம் என்பது முற்காலத்தில் விழுப்புரம் கடலூரு எல்லாம் சேர்த்து தென்னாற்காடு மாவட்டம்னு சொல்லிட்டு பெயர் பெற்று விளங்கினது இங்கே விவசாயம் தான் மிக்கி மிக முக்கியமான தொழில் எதுன்னு சொன்னால் விவசாயம் தான் மற்றபடி இங்கே கடலோர பகுதிகளில் மீன்பிடித்தல் நடக்கும் அப்பறம் இங்கே சின்னச் சின்ன சிறு தொழில்கள்லாம் நிறையா இங்கே செஞ்சுட்டு இருக்காங்கள் அதாவது கூடை முடையிறது பாய் பின்னுறது அப்புறம் இந்த செங்கல் சூளைலாம் வைக்கறது அந்தமாதிரி இதுலாம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்கள் இங்கே ஒரு சிறப்பான ஒரு சடங்கு ஒன்றுக்கு சடங்குதுன்னா குலதெய்வத்தை கும்பிட்றதுங்கிறது இங்கே பெரிய விஷயமாக இருக்கும் இந்த ஆடி மாதம் பொறந்துட்டாவே உங்களுக்கு அந்த சாமி கும்பிட்றது தான் ஆடி மாதம் பொறந்துட்டாவே சாமி கும்பிட்றது தான் இங்க பெரிய வேலையாக இருக்கும் இங்கே சிறு தெய்வங்கள் நிறையா இருக்கறதால அய்யனாரு சுடலை மாடன் வீரப்பன் இந்த மாதிரி சிறு தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது அதுக்கு பொங்கல் வச்சு ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுத்து சா அந்த வேண்டுதலை வந்து நிறைவேத்துறது தான் இங்கே பெரிய விஷயமாக இருக்குது அந்த மக்களுக்கு வர்ஷமெல்லாம் உழைக்கிற மக்களுக்கு இந்த ஒரு மாதம் ஒரு ஓய்வாக தன்னுடைய வாழ்வை புதுப்பிச்சுக்கிற மாதிரி இந்த இங்கே அமைகிறது அந்த சாமி கும்பிட்றது அப்போ இந்த தீமிதிக்கிறதலாம் பார்த்தோம்னா நம்ம உடம்பே புல்லரிக்கும் அவ்வளோ பக்தியோடு இருப்பாங்கள் இந்த மக்கள் அந்த மாதிரி இந்த தென்னாற்காடு மாவட்டம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற மாவட்டமாக இருந்துது அது தான் இப்போ பிரிஞ்சு வடலூரு சாரி கடலூரு விழுப்புரம்னு சொல்லிகிட்டு இப்போ ரெண்டு மாவட்டங்களாக பிரிஞ்சு இருக்குது இந்த மாவட்டத்தில் மிக சிறப்பானது இந்த விவசாயம் தான்